விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விவசாயத்திற்கு வந்து சமுகத்தில் நல்லவொரு ஆதரவு பெருகிட்டே வருது குறிப்பாக சொல்லனும்னா இந்த சோஷியல் மீடியாக்கள் இந்தமாதிரி இதுவொல்லையும் நல்ல ஆதரவு பெறுது எல்லாருமே விவசாயத்தின் முக்கியத்துவத்தை உணந்துருக்காங்கள் விவசாயின் கஷ்டங்களை புரிஞ்சுருக்காங்க அப்படினே சொல்லெலாம் இப்போது பார்த்தீங்கனா அரசும் நிறைய நடவடிக்கைகள் எடுத்து வருது நேரடி கொள்முதல் நிலையங்கள் இந்தமாதிரி நிறைய ஃபார்மர்ஸ் கிட்டடேருந்து டேரெக்டாவே ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து இது பண்ணுறது இந்தமாதிரி நிறைய ஃபெசிலிடேட் பண்ணியிருகாங்க அது மட்டும் இல்லாமல் விவசாய கடன் பயிர் கடன் பயிர் காப்பீடு இந்தமாதிரி நிறைய இப்போ கவர்மண்ட் வந்து நிறைய ஸ்கிம் கொண்டு வந்துருக்காங்கள் இதன் மூலிமா விவசாயிகளுக்கு வந்து நிறைய நன்மையும் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த புயல் காலங்களில் வர சேதங்கள் வறட்சி காலங்களில் வரக்கூடிய சேதங்கள் இது எல்லாத்துக்கும் கூட அரசாங்கத்தில் வந்து நிறைய நிதிக்கொடுத்து விவசாயிங்களே விவசாயிகளுக்கு ஆதரவு தராங்கள்